எனக்கு செடிகளை வந்து ஆரோக்கியமாக வைச்சிக்கறதுக்கு வந்து எங்கள் அப்பா என்னம்பாரு இயற்கை விவசாயம் தான் பண்ணுவார் எங்கள் அப்பா எங்கள் அப்பா வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னால் சூடோமோனஸ் பூச்சிவிரட்டி இந்தமாதிரி இதெல்லாம் வந்து எங்கள் அப்பா வந்து தயாரிச்சுட்டு இருந்தார் பஞ்சகவ்யம் இதெல்லாம் தயாரிச்சுட்டு இருந்தார் அது வந்து ரொம்ப செடிகளுக்கு வந்து இயற்கையான விவசாயமாக பண்ணணும் அது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு எங்கள் அப்பா எனக்கு சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுத்துருக்குறாரு எங்கள் அப்பா நாட்டு மாட்டுலிருந்து அது செஞ்சு அதை ஒரு ஆர்வமாக செய்வார் ஆரோக்கியமானது சாமி இதெல்லாம் இப்படி பண்ணி இந்தமாதிரி ஆரோக்கியமான முறையில் எல்லாத்தையுமே வந்து இயற்கையாக பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்ப ஆரோக்கியமாகவும் ஆயுள் நீடிக்கும் அப்படின்னு சொல்லுவார் எங்கள் அப்பா நான் வந்து எங்கள் அப்பாவை பார்த்துதான் நான் கற்றுக்கிட்டேன் எங்கள் அப்பா என்னம்பாரு இந்தமாதிரி பண்ணலான்டா அப்படின்னு சொல்லுவார் இப்படி பண்ணும் போது அது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவார் அதனால எங்கள் அப்பா சொன்னதை பார்த்து நானும் பழகிட்டேன் அதனால எங்கள் அப்பா சொன்ன மாதிரியே நானும் வந்து செடிகளை வந்து ரொம்ப வந்து பாதுகாப்பாக இயற்கை முறையில் தான் நானும் வந்து பண்ணிகிட்டுருக்குறேன் இது வரைக்கும் நாங்கள் வீட்டிலயே எல்லாம் வந்து வெச்சு காய்கறிகள் எல்லாம் வெச்சு இயற்கையாகவே நாங்களும் வந்து வீட்டுக்காக மட்டும் ஆகிற மாதிரி நாங்கள் பண்ணி எடுத்து சாப்பிட்டுக்குறோம் நல்லாயிருக்கும்